இப்போ நாங்கள் இருக்கற மாவட்டம் வந்து பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டதில் வந்து வின்டர் வின்டர் சீஸன் வரும்போது ரொம்ப குளிரும் எப்படின்னா ஆப்போஸிட்டில் வர பஸ்ஸு கூட தெரியாது அவ்வளோ பனி மூட்டமாக இருக்கும் ஏன்னால் இங்கே சரவுண்டிஸ் ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் கொஞ்ச சின்ன சின்ன மலைகளெலாம் இருக்கறனால அவ்வளோ பனி பெய்யும் அது மாதிரி வெயில் அடித்தாலும் அதுக்கு ஈக்குவலாக அடிக்கும் ரொம்ப வெயிலடிக்கும் வெளிலயே வர முடியாது அவ்வளோ வெயிலடிக்கும் ஃபேன் இல்லாமல் கூட ஏன் ஃபேன் இல்லாமல் ஃபேன் இல்லாமையும் இருக்க முடியாது ஏசி இல்லாமையும் இருக்க முடியாது அப்படி இருக்கும் இந்த மாதிரி கால மாற்றங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் பெரம்பலூர்லெலாம் சொல்லவே வேணாம் இது வந்து ஒரு மேடான பகுதி இந்த சைடு வந்து ரொம்ப கடுமையான கோடை மழை வந்து அதிகமாக வராது ஏன் நென நம்ம நினைக்குற நம்ப நினைப்போம் அன்றைக்கி மழை வருன்னு ஆனால் அந்த அன்றைக்கி மழையே வராது எப்போயாவுது தான் மழை வரும் இங்கே வந்து வெள்ளப்பெருக்கு எதுவும் ஏற்படுவது கிடையாது அந்த மாதிரி சுச்சுவேஸனும் நான் சந்திச்சது கிடையாது வறட்சி தான் இங்கே அதிகமாக நடக்கும் தண்ணி கிடைக்காது இதே நமக்குத் தேவையான தண்ணி இங்கே அதிகமாக கிடைக்காது மரங்களெலாம் அவ்வளோ சீக்கிரம் காஞ்சிடும் தண்ணி ம தண்ணி பிரச்சினையை தான் நான் இங்கே பார்த்துருக்கேன் சில இடத்துல தண்ணியே பிரச்சினையா இருக்கும் இங்கே தண்ணி இல்லாததுதான் ஒரு பிரச்சனை கடுமையான குளிர்கள் வந்து வந்து வின்டர் டைமில் இருக்கும் இதெல்லாம் பார்க்கும் போது சில டைம் தண்ணி அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி மழை டைமில் சில டைம் வெயில் வந்துட்டால் தண்ணியே கிடைக்காது இந்த மாதிரி சுச்சுவேஸன் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஸனில் தான் நாங்கள் இருந்துவிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கா நாங்கள் சின்ன வயதா இருக்கும் போது கரெக்டா அந்த டைமுக்கு இது வந்து மழை டைம்னால் மழை பெய்யும் வெயில் டைம்னால் வெயில் அடிக்கும் இந்த மாதிரி மார்கழி மாதம் அந்த மாதிரிலாம் பனி சீஸன் இப்படி வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இப்போ எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது எப்போது மழை வரும் எப்போ வெயில் வரும் எப்போ குளிர் அடிக்கும் அப்படின்னு தெரியவே மாட்டேங்குது ஒன்று மழை வந்தால் அந்த நாட்கள் வந்து குறஞ்சிரும் மழை நாட்களே கொறஞ்சு அடுத்து வெயில் நாட்கள் ஆரம்பிச்சுடுது வெயில் நாட்கள் தான் இப்போ அதிகமாக ஆயிகிட்டே இருக்கும் போது குளிர்காலம் வந்து அது வந்து ஒரு டூ ஆர் த்ரீ மந்த் தான் குளிர்காலங்கள் வருது இதுதான் நான் வந்து சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் காலநிலை மாற்றம் வந்து டுயூரேஷன் வந்து சின்ன வயசில் இருக்கும் போது அதிகமாக எடுத்துக்கும் இப்போ நான் இப்போ நான் எனக்கு தெரிஞ்சுட்டுது வந்து இப்போ இந்த காலநில மாற்றத்தில் வந்து டுயூரேஷனை வந்து ரொம்ப கம்மி ஈஸியாக ஒவ்வொரு பருவங்களும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது